இப்போ இருக்க வர இளைஞருக்கெலாம் படித்தாலும் வேலை கிடைக்கிறதில்லை அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து பொதுவில வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால் பொதுவாக சம்பாதிக்க முடியல அவங்களால் வந்து வெளில வெளில சமுதாயத்தில் வந்து நல்ல பேர் இல்லை அவன் ஃபேமிலி அவங்களால பார்த்துக்க முடியலை அவங்க வந்து அவங்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டிருக்காங்க அதனால வந்து என்ன பண்ணலாம் அவங்க கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த போஸ்டிங்க அவங்க வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் அவங்க அந்த வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை தேடி நம்ப போறதில்லை அந்த வேலைகளுக்கான இது வந்து கவர்மெண்ட்ட வந்து பப்லிஷிட்டி பண்ணால் இந்தந்த படிப்பு இருக்குது இதுக்கானது நீங்கள் படிச்சீங்கன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்போ நூலகம் எடுத்தீங்கன்னால் அதுக்கான வேலைகள் வந்து படிச்சால் தான் அதை அவங்க அதுக்கான எக்ஸாம் வச்சி தான் அவங்க எடுப்பாங்க அந்த எக்ஸாம் வச்சி நம்ம படிக்கும்போது நம்ம அந்த படிப்பு நம்ம படிச்சிருக்க மாட்டோம் நம்ப ஒரு ட்ரிபிள் ஈ முடிச்சிவிட்டு அதுக்கு போனால் எப்படி போக முடியும் போக முடியாதுல்ல அதுக்காக நம்ம வந்து அதுக்கு தனியாக படிக்கணும்றதுக்கு கவர்மெண்ட் சொன்னால் தான் நமக்கு தெரியும் நமக்கு அது தெரியாதுல்ல நமக்காக அது தெரிஞ்சால் தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு சொன்னால் தான் நமக்கு தெரியும் இப்போ நூலகம் எடுத்தீங்கனா அது படிச்சால் தான் நம்மளுக்கு வர முடியும் நீங்கள் அதிகம் வந்து சோஷியல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சமூக நலத்துறையை பற்றி ஃபுல்லாக படிச்சால் தான் நமக்கு போக முடியும் நமக்கு அது பற்றி என்னான்னே தெரியாது அதை பற்றி படிச்சால் மட்டும் தான் நம்ம போக முடியும் அப்படி ஒன்று இருக்குனே நமக்குலாம் தெரியாது அது இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போக முடியும் கவர்மெண்ட் வந்து அதுக்காக ஸ்டெப் எடுத்து அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம போக முடியும் இப்போ அதுக்கு போனால் தான் நம்ம ஃபுல்லாக நம்ம வேலை எல்லாத்துலாம் கரெக்ட்டாக இது பண்ணலாம் இப்போது வந்து நிறைய பேருக்கு நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது உங்க வீட்டிலயோ சரி அவங்க ஃபேமிலிலயோ சரி ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் எல்லாரும் எம்ப்ளாயி எக்ஸ்டீம்ல பதிவு செய்யணும் அது செஞ்சால் தான் கவர்மெண்டில் வந்து நம்பள எடுப்பாங்க வேலைக்கு அதை செய்யாமல் யாராவது நிறைய பேர் அதை மறந்தே விட்டுவிடுறாங்க நம்ப அதை செஞ்சால் மட்டும் தான் நம்ப அதை வேலைக்கு நம்மளுக்கு எடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரைவேட் கம்பனியில் பார்த்தா நிறைய வந்து மிஷினரீஸ் தான் யூஸ் பண்றாங்க மேனுவல் பவர் யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாமே ரொம்ப ஐ டெக்கா ஐ டெக் அறிவியலாக ரொம்ப அறிவியலாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதனால் என்ன பண்றாங்கன்னா இவங்க மனுஷங்கள் எல்லாமே எல்லாருமே வெறுத்து இ இது பண்ணிடுறாங்கள் அவங்களாவே நல்லா அறிவானதாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனி எடுத்தாலுமே அவங்களா ஃபுல்லாக படிச்சால் மட்டும் தான் எடுத்துப்பாங்க சும்மா நம்ப ஒரே ஒரு டிகிரி முடிச்சிட்டு போனால் எப்படி எடுத்துப்பாங்க எடுத்துக்கவே மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு டிகிரி முடிச்சிட்டு நம்ப எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு படிப்பு படிச்சால் மட்டும் தான் அதில் நம்ம எடுத்துப்பாங்க இல்லாதபோது எப்படி எடுத்துப்பாங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க ஃபுல்லாவே அப்டின்றபோது இந்த இதெல்லாமே நமக்கு தெரியாது நம்ப ஒரு டிகிரி முடிச்சினால் முடிச்சிட்டோம்னு நம்ம நினச்சிப்போம் அப்டின்றபோது நம்ப வேலை தேடி போனால் எப்படி நமக்கு வேலை தருவாங்க நமக்கு தர மாட்டாங்க அது நம்ம கவர்மெண்ட் சொன்னால் தான் நமக்கே நமக்கே தெரியாது கவர்மெண்ட் மூலமா நம்ப வேலைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக கண்டுப்பிடிச்சி இது பண்ண முடியும் நான் நல்லா அப்போ தான் நம்ம நல்லா படித்து நம்ப எதையோ பண்ண பண்ணிக்க முடியும் அறிவு நம்பளால் அப்போ தான் வளர்க்க முடியும் நல்ல வீடு கட்டி செட்டிலாவ முடியும் நல்லா வீட்டில் நல்லா பார்த்துக்க முடியும் எல்லாரும் நல்லா இது பண்ண முடியும் நமக்குன்னு ஒரு வெளியில் நல்ல பேர் கிடைக்கும் அப்போ தான் நமக்கு படிப்பு நம்ம படிச்சும் அப்போ தான் நம்ம படிப்புக்கான அளவு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்